ஆ சார் ஆ சார் வீடு வாடகைக்கு வேணும் சார் போர்டு பார்த்தேன்

சார் நான் அந்த நாமக்கல் டவுனுகிட்ட கல்லூரி இருக்குல்லிங்க சார் ஆ அங்கே தான் அங்கே ஒர்க் பண்ணுறேன் சார் இல்லை சார் ஃபேம் ஃபேமிலி தாங்க சார் ஆமாம் சார் வந்து மேரேஜ் ஆயிருச்சு இல்லை சார் சிட்டிக்குள்ளே தான் இருந்தோம் ஆ ஆமாம்ங்க சார் ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒர்க்கு போகறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்ட்டு நீங்கள் சொல்லுறது தான் சிட்டிக்குள்ளே எப்படியும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ தௌஸண்ட் இருக்குங்களா ஆ அந்த அந்த சம்திங் நாலு பேர் மூணு பேர் தங்கற மாதிரி சார் எவ்வளோங்க சார் வரும்

ஃபைவ் தௌசண்ட் சரி ஓகே சார் யாருங்கள் ஆ ஆ

ஆ ஒக் சரி ஓகேங்க சார் இப்போ வீடு வந்து எப்படி சார் நாங்கள் கீழ ஃப்ளோரில் இருக்க மாதிரியா மாடி மேலே இருக்க மாதிரியா ஏன்னா குலந்த இருக்கு கீழ் ஃப்ளோரில் இருக்க மாதிரி தான் சார் மேலே மாடி மேலே இருந்துனா குலந்தைங்கெல்லாம் இருக்கு அந்த மாதிரிலாம் வேணாங்க சார் ம் ம் அதாவது ரொம்ப ரஷ்ஷாக இருக்க ஏரியா வேணாம் சார் ஒரளவுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ம் ம் ம் ம் எவ்வளோங்க சார் ஆ ச ஓகே ஓ ஓகே ஓகேங்க ஆ ஆ ம் ம் இல்லைங்க சார் அது பிரச்சனை இல்லை அது கொடுத்துக்கலாம் அது கொடுத்துக்கலாம் அது நாட் த ப்ராப்ளம் வீடு எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்து பிடுச்சிருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சன இல்லை சார் கொடுத்துக்கலாம்

ஓகே ஓகேங்க சார் ம் ஓகே சார் இந்தத் தண்ணி வசதி அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரிங்க சார் ஆ ஆ அதே மாதிரி ஏரியா வந்து கொஞ்சம் ரொம்ப ரூரலாக வேணாங்க சார் ஓரளவுக்கு எல்லாம் ஓரு இருக்கவங்க மாதிரி பீப்புல்ஸ் நல்லா இருக்க மாதிரி ம்

சரி ஓகேங்க சார் ஆ சரிங்க சார் ம் ம் சரிங்க சார் தேங்க்